டெக்னாலஜி இன்டர்நெட் ஆகிய இரண்டின் வளர்ச்சி மூலம் தமிழ்மொழியின் பயன்பாடு எப்படி மாறிவிட்டது அப்படின்னா டெக்னாலஜி இன்டர்நெட் இதை வெச்சு நம்மளால் வந்து எந்த லேங்குவேஜ்னாலும் வந்து நம்மளால் வந்து கற்றுக்க முடியும் அந்த மாதிரி வெளிநாட்ல இருக்கிறவங்களுக்குமே வேணும்னால் தமிழ் ல வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருந்தால் இங்கே வந்து அவங்க வந்து அந்த இன்டர்நெட் டெக்னாலஜியை வெச்சு வந்து அவங்கள வந்து கற்றுட்ருக்காங்க இப்போது நிறைய பேர் வந்து நம்ம இன்டர்நெட் டெக்னாலஜி மூலமாக பார்க்கறோம்ல சைனாவில் தமிழ் பேசுகிறாங்க அங்கேருந்து அமெரிக்காலருந்து தமிழ் பேசுகிறாங்க அப்டின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் வந்து எதனால காரணோனால் டெக்னாலஜி இன்டர்நெட் வளர்ச்சி அடைஞ்சிருக்குனா இதை இதை மாதிரி வேணால் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் ஆனால் வந்து நம்மளாலே முடியும் இந் இந்தியாவில் வந்துயும் நம்மளால் வந்து நிறைய லேங்குவேஜ் கற்றுக்க முடியும்னால் அது இன்டர்நெட் டெக்னாலஜி வெச்சு நம்ம வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் தமிழ் நாடு பயன்பாடு வெச்சு தமிழ் மொழியின் பயன்பாடு எப்படி மாறிடுச்சின்னா இங்கிலீஷ் இங்கிலீஷை தான் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து ஆங்கிலம் அப்படிங்கிற தான் அதிகமாக நாம் வந்து பயன்படுத்துகிறோம் இப்போ அது தான் பயன்படுத்தவும் சொல்கிறாங்க கற்றுக்கவும் சொல்கிறாங்க அதனால் தமிழ் மொழி வந்து ஆங்கங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிட்டு வரதா சொல்கிறாங்க ஆனால் வந்து தாய்மொழி தமிழ்ங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம தமிழ் தான் பேசிகிட்ருக்கோம் பட் தமிழ் தான் ரொம்ப முக்கியம் அதை வந்து நம்ம என்னென்னால் இப்போது இங்கிலீஷ் இங்கிலீஷில் தெரிய வார்த்தை தமிழில் தெரியிலைன்னா இந்த இன்டர்நெட் மூலமாக தான் வந்து நம்ம வந்து ஸேர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் அது நம்ம வந்து கையில் வெச்சுருக்கோம் என்னென்ன வேணும்னா அது தான் டெக்னாலஜி இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு இப்போது ஏதாவுது இங்கிலீஷை ஒரு வேர்டு தெரிலன்னா அதை வந்து எங்கள் எடுத்துகிட்டுப் போய் மொபைலில் போட்டால் தமிழ் வார்த்தை அதுலே வந்திருது அதனால நம்ம நிறையா வந்து தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயோம் டெக்னாலஜி இன்டர்நெட் மூலமாக வந்து நமக்கு வந்து நிறையா பயன்படுது தமிழ் மொழிக்கும் பயன்படுது மற்ற லேங்குவேஜுக்கும் வந்து பயன்படுது